பெட்ரோல் விலை ஏறியிருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா பெட்ரோல் விலை வந்து ஒரு லிட்டரே நூறுரூபா அந்த டைமுக்கு போகிறப்போ நம்ம வந்து அந்த வண்டியெல்லாம் குறைக்கிறது நம்ப வந்து டூ வீலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கோங்க இப்போ டூவீலர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இப்போலாம் நடக்கிறதே யாரும் கிடையாது சின்ன பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படினா கூட உடனே வண்டி எடுத்துட்டு போய் சுற்ற வேண்டியது ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ரெட்யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பிருக்குது ஏன்னால் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குனா பெட்ரோல் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணதினால நம்ம அந்தமாதிரி பண்ண மாட்டோம் பட் வந்து இது வந்து பெரியளவில் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படினால் இந்த ப்ரைவேட்லாம் வந்து இப்போ பஸ்ஸஸ்லாம் இது பண்றாங்க இல்லைங்களா ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் வந்து கேள்சுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெட்ரோலும் ஏற்றிட்டாங்க பெட்ரோல் ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து நிறையவே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நான் என்னோடய பர்ஸ்னெலாக இது என்னோட கருத்து அதனால் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த எரிபொருட்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால் சுற்றுசூழலுக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கும் ஏன்னால் மேக்சிமம் காற்று மாசுபடுத்துதலுக்கு காரணம் வந்து நம்பளோடய இந்த வெஹிக்கல்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசுலாம் வெடிக்கிறவங்க அந்த தீபாவளி சமயம்லாம் பார்த்தோம்னா அவங்க சொல்லியே இருப்பாங்க இந்தளவுக்கு காற்று மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனுஷங்களால் வந்து காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது நிறையவே நடந்துருக்குது அதில் ஒரு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேதிப்பொருட்கள் அதாவது நம்பதானே இந்த இதல்லாம் உருவாக்குகிறோம் ஸோ அதோடய வேதிப்பொருட்கள் இந்த துகள்கள் இதெல்லாமே வந்து காற்று மட்டுமா மாசுபடுத்துது அப்படின்னு கேட்டால் அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால் நமக்கு அதனால் நோய்கள் ஒவ்வாமை வருது மரணம் கூட வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை பயன்படுத்தி வாகனங்களை இயக்குறதில் வந்து அதிகமான விஷயங்கள் வந்து காற்று வந்து மாசுபடுது அதுவும் இல்லாமல் இயற்கையாகவே வந்து காற்று நிறைய விதத்தில் மாசுபடும் இந்த எரிமலை வெடிக்கிறது இந்த அமிலம் அமிலம் அதுக்கப்புறம் வந்து அணுகுண்டு தாக்குகிறது அப்புறம் வந்து மரங்களை அழிக்கிறதுனால இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து காற்று மாசுபடும் பட் வந்து இந்த இதனால வந்து எக்கச்சக்கமான இது வந்து கண்டிப்பாக மாசுபடுது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் மேக்சிமம் இந்த கார்பன் டைஆக்சைடு இந்த இதெல்லாம் வந்து அதுலேருந்து தான் வெளியே வருகுது இந்த கந்தக ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா அதிகமா ஓசோனை வந்து ஓட்டையாக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து இந்த நம்ப பயன்படுத்துறதுனால் அதாவது இந்த பெட்ரோல்கள் பயன்படுத்தி இது பண்றதுனால் வருது அந்த கார்பன் மோனாக்சைடை சுவாசிக்கிறதுனால் நமக்குமே வந்து தலைவலி வருது கண் பார்வை பாதிக்கிறது பக்கவாதம் ஏற்படுகிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடக்குது நுரையீரலுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அதுவும் இல்லாமல் ஓசோனும் வந்து பாதிப்பாகுது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ப குறச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான் ஏன்னால் நம்பளால் ஒரு விஷயத்த வந்து நம்ப கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினால் அதோடய தேவைகள் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடய தேவைகளை தேவைக்கேற்ப பயன்படுத்துகிற வரைக்கும் நம்ம நல்லது தான் சும்மாலாம் பயன்படுத்திட்டிருக்கக் கூடாது மேக்சிமம் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படினா நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்க தூரமாக இருக்குனால் நாங்கள் கண் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அதை நம்ப அவாய்ட் பண்ண முடியாது பட் மேக்சிமம் வந்து பக்கத்தில் இருக்குது ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்குது டூ கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நடந்து போகிறதோ இல்லை சைக்கிளில் போகிறதோ வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அது உடம்புக்கும் நல்லது ப்ளஸ் சுற்றுசூழலுக்கும் நம்பளால் முடிஞ்ச ஒரு மாற்றமாக இருக்கும் மற்றவங்க எல்லாம் போகிறாங்க நான் ஒருத்தி போறதில் எதா ஆகிடப்போதா அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தங்களும் நினைக்கிறதுனால தான் இதில் எந்த ஒரு மாற்றமுமே நினைக்கிறதில்ல ஸோ எதாவது ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படினா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதை வந்து ரொம்பவே இது பண்ணும் இதுக்கு இன்னோரு ஒரு விதம் வந்து இந்த செடிகள் மரங்கள் நடுவது இந்த துளசி செடியெல்லாம் பார்த்திங்கனா அதை சுற்றி பத்து மீட்டரு அளவுக்கு வந்து தூய்மையான காற்றை தான் வச்சிருக்குமாம் ஸோ மரங்கள் நடுகிறதுனால அதிகமான அது கார்பன் டைஆக்சைடை எடுத்துட்டு நமக்கு ஆக்சிஜனை வெளிவிடும் ஸோ அதனாலேயும் அந்த ஓரளவுக்கு நம்மளால் ஏர் பொல்யூஷன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பளோடய கையில் தான் இருக்குது இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த ஃபேக்ட்ரீஸ் அவங்களாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த அணுமின் நிலையங்கள் வச்சுருக்கவங்க அவங்களாமே கொஞ்சம் வந்து பார்த்து இந்த புகையெல்லாம் வந்து ஃபில்டரு பண்ணி ஃபில்டரு மாதிரி போட்டு அதுக்கப்புறமா வேணால் வந்து அனுப்பலாம் வெளியில் அது வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தாலும் நம்ப வந்து நம்பளை பார்த்துக்குறது தான் இருக்குது நம்மளோடய ஃப்யூச்சர் பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோடய இதை வந்து நம்ம கொடுக்கணும் இந்தளவு இதில் வந்து ஐரோப்பியாவில் இருக்கிற நாடு வந்து ஸ்விட்சர்லாந்து ஒருத்தங்க அதாவது ஸ்விட்சர்லாந்தை சேர்ந்த ஐக்யூ ஏர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படினா பூமியில் வந்து காற்று வந்து அதிகமாக மாசுபடுவதுனால இறந்துப் போறவங்களோடய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அதிகரித்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வரைக்கும் காற்று மாசுபடுதல் மட்டும் காரணமாகவே பதினாறு புள்ளி ஏழு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்களாமாம் ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே ஒரு காற்று நம்ப சுவாசிக்கிற காற்றுக்காக எவ்வளோ மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கில்லைங்களா ஸோ வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் அவங்க வெளிவிட்ட கணக்கு அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படினா பதினாறு புள்ளி ஏழு லட்சம் பேர் வந்து அதுவும் நம்பளோடய நாட்டில் அதுவும் வெளிநாடோ இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கு கிடையாது நம்பளோடய நாட்டில் வந்து அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மேக்சிமம் காற்று மாசுபடுறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா நிலக்கரியை வந்து அதிகமாக எது வந்து பேஸ் பண்ணி அதிகமாக இயங்குதோ அது வந்து அதிகமான காற்று மாசுபடுத்துதலுக்கு வந்து காரணம் இப்போ நிலக்கரியை பேஸ் பண்ணி முன்னாடிலாம் வந்து ரயில்பெட்டிகளே நிலக்கரியை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டிருந்தது அதுக்கப்புறம் அதுலேருந்து கரெண்ட் எடுக்குறது அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளில்லாம் யூஸ் பண்ணுவாங்க கட்டுமானத்துறை இதெல்லாமே கூட வந்து காற்று மாசுபடுத்துறதுக்கு ரொம்பவே வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மேக்சிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பளோடய சுற்றுசூழலை பாதுகாக்கணும் நம்மளோடய காற்றை வந்து பாதுக்காக்கணும் எப்போவுமே இந்த சுரஸ் இந்த காற்று மாசுபடுத்துறதுனால் உலக சுகாதாரம் நிறுவனம் டபுள்யூஹச்ஓ வந்து மனுஷங்களுக்கு என்னென்ன நோய்யெலாம் வருது அப்படின்னு சொல்லி நுரையீரல் வந்து நுரையீரல் பாதிக்கப்படுகிறது வந்து இருபத்தி ஒம்பது சதவீதம் இருக்குது சுவாசக்கோளாறு வந்து பதினேழு சதவீதம் பேருக்கு வந்து ஏற்படுது அது வந்து மரணம் வரைக்கும் கொண்டு போகுது பக்கவாதம் வந்து ஏற்படுது அது வந்து இருபத்தி நாலு சதவீதம் இதய நோய் வந்து ஏற்பட்டு இருபத்தஞ்சி சதவீதம் பேரும் நாள்பட்ட நுரையீரல் நோய் அதாவது அடிக்கடி இப்போ அந்த பீடி குடிக்கிறவங்களுக்குலாம் உடனே வந்து அஃபெக்ட் ஆகாது ரொம்ப நாள் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த நுரையீரல் நோய் அதில் இறப்புகள் ஏற்படுவதுலாம் வந்து ஃபாட்டி த்ரீ பர்சென்டேஜ் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் மேக்சிமம் இந்த வண்டிலலாம் வந்து அந்த ஃபில்டரு போடணும் அந்த ஏருக்கு ஏர் வெளியில் வர இடத்துக்கு ஃபில்டரு போடணும் ஒரு சில இதல்லாம் வந்து ரொம்ப அந்த என்ன சொல்கிறது கருப்பு கலரில் புகைய விட்டுட்டு அது வந்து வண்டியோடய பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணும் வண்டியோடய பராமரிப்பு இருந்தது அப்படின்னாவே அந்த இது வந்து இருக்காது அந்த ஏர் வந்து இந்த கருப்பு கலரில் ரொம்ப இதாக ஆகிறதுலாம் இருக்காது ஓரளவுக்கு ஃபில்டரு போட்டு சுற்றுப்புறத் சுற்றுப்புறத்தை வந்து மாசுபடுத்தாத அளவுக்கு இருக்கணும் நம்மளோடய இதுவும் அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் பக்கத்தில் இருக்க ஊருக்கெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பில் ஒரு ஆறு கிலோமீட்டரு தான் இருக்குது ஊர் அப்படின்னா அதுக்குலாம் வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு அர்ஜென்ட்டு பஸ்ஸே கிடைக்காது அப்படிங்கிறபட்சத்தில் உங்களுக்கு வண்டி எடுக்கிறது ஓகே பஸ் அடிக்கடி இருக்குது எனக்கு அப்படிங்கிறபட்சத்தில் நீங்கள் பஸ்ஸில் வரது நல்லது பஸ்ஸு அந்த மாதிரி வரது நல்லது அதுக்கப்புறம் இன்னோரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மரம் குப்பைலாம் போட்டு எரிக்கிறது எரித்தோம் அப்படினா பயங்கரமாக வந்து இது பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் அண்டு உண்மையான விஷயம் என்னான்னால் சிகரெட்ஸ் சிகரெட்ஸ் என்னான்னால் இனிக்கியோண்டு தான் இருக்கும் ரொம்ப சின்னோண்டு அந்த சின்னோண்ட நீங்கள் வாயில் வச்சு புகயிடுறீங்க அப்படினா அந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக நிறையா பேரு வந்து புகயிடுவீங்க அதனால் சுற்றுசூழல் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதல்லாம் நீங்கள் பார்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோடய ஃப்யூச்சர் பசங்களுக்கு நம்ம இந்த எர்த்தை அப்படே பத்திரமா கொடுப்போம் ஓகே நான் சொல்லிக்க விரும்புகிறது இது தான் மேக்சிமம் மரங்களும் நடலாம் ப்ளஸ் வந்து இது இந்த ஃப்யூச்சர் வந்து நம்பெல்லாம் பாதுக்காக்கணும் அதிகமான வெஹிக்கல்ஸை வந்து நம்ப அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறது தேங்க் யூ